ஜூன் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு மே மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது ஜூன் பதிமூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்று ஆகஸ்ட்டு நாலு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்து பதிமூணு